தூய்மை தூய்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்தீங்கன்னா வந்து எப்பொழுதுமே வந்து காலையில வீட்டுல முழிச்ச உடனே வந்து வீடை சுத்தமாக வச்சிக்கிட்டா தான் வீட்டில் எந்த ஒரு நோய் அண்டாமல் இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அதை வீடை சுத்தமாக வச்சிக்கிறதுக்காக நிறையா ப்ரோடக்ட் எல்லாம் இப்போ வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க இதை பதி நாங்கள் அந்த மாப்பு பிளஸ் வார் கோல்ட் இதெலாம் வந்து யூஸ் பண்ணுறோம் பட் அந்த ச லைஸால் அந்த மாரிலாம் ப்ரோடக்ட் எல்லாம் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து லைஸாலு யூஸ் பண்ணி க கா அந்த டைல்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்ல டைல்ஸ்வுடைய கறைகள் எல்லாம் அப்புறோம் பேக்டீரியாஸ் எதுவுமே இருக்காது எல்லாமே கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சிக்கும் அது யூஸ் பண்ணுறோம் வா யூஸாஸ் நல்லா இருக்கும் வீடே அதனால வந்து வீடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து எந்த வித பாதிப்பும் வராது என்னா ஒரு அண்டு இப்போ வந்து நல்லா புது வீடு கட்டி அது பண்ணிட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்னுடைய பெற்றோர்கள் இருக்கும்போது வி வில்லேஜில் இருக்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி லைஸால் இந்த பிராண்டுன்றது அப்போ எதுவுமே கிடையாது வீடை கிளீன் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த டைம்மில் நமது வந்து மாட்டு சாணம் வந்து தான் வந்து வீட்டில் தெளிப்பாங்க மாட்டு சாணத்துலையும் வந்து எந்த ஒ நல்ல ஒரு அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு அதில் அதில் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு சாணம் வந்து இயற்கையாகவே வந்து அது பேக்டீரியாஸில் அழிக்க கூடியது அது அது வந்து ந நல்லா இப்போ இப் இப்போ இப்போ இப்பப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்து அந்த மாட்டு சாணத்தை யாருமே பயமே பயம்படுத்துறதே கிடையாது மொத்தமாக பயன்படுத்தனும் நல்ல விஷியம் தான் அது ஆனாலும் நாங்கள் இப்போவும் பயன்படுத்தி தான் இருக்கிறோம் அது எப் எந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்கழி சமயம் மார்கழி மாதம்லாம் மாட்டு சாணம் தெளிச்சு தான் வந்து நம்ம ஏரியாவில வந்து கோலம் எல்லாம் போடுவாங்க அந்தமாதிரி கோலம் போட்டு ம்போது வந்து ரொம்ப சுத்தமாக ஆகும் வீடு சுத்தமாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா வந்து வீடை எப்போதுமே வந்து தூய்மையாக வச்சிக்கிறதுக்காக வந்து நிறையா லிக்யூட்ஸ் எல்லாம் நம்ப பயன்படுத்திட்டுருக்கோம் அது வந்து எல்லாம் நல்ல குவால்ட்டியான லிக்யூட்ஸ் எல்லாம் வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப ஒரு நல்ல சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு மாதம் வந் ஜனவரியின் பார்த்தீங்கன்னா வந்து உ எல்லார் வீட்லையும் சரி தான் பொங்கல் இன்ற ஒரு சிறப்பான பண்டிகை கொண்வாங்க அதுக்கு முன்னாடியே வா அதுக்கு முன்னாடி ஒரு நாள்ருக்கு பொங்கலுக்கு முன்னாடியே ஒரு நாள் வந்து போகி பண்டிகையின்னு ஒரு வச்சிருப்பாங்க அது எப்பிடின்னா வந்து வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து தூசு தட்டி சுத்தம் பண்ணி அது வந்து புதுசாக வந்து பெயிண்ட் வெள்ளை பெ வெள்ளை ரியலாக பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வீடை சுத்தம் பண்ணி பொங்கல் கொண்டாடும்போது வந்து நல்ல ஒரு பாஸ்ட்டிவ் வைப்ரேஷன் வந்து வீட்டில் உருவாகுன்றத்துக்காகவே நம் முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அந்தமாரி அதனால் வந்து ஒவ்வொருவரும் வந்து நல்லா வீடை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிக்கணும் இது மேலும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து வீடை சுத்தமாக வச்சிக்கறது தான் எனக்கும் பிடிக்கும் எனக்கு பெண்கள் இது வந்து பெண் வீட்டில் மு சுத்தமாக வச்சிக்கிறது முக்கியமானது வந்து பெண்கள் உடைய பங்கு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வீடையும் வந்து பாதுகாக்கிறது வந்து பெண்கள் தானே அவங்க அந்தமாதிரி எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்தமாரி சரி ஓகே நம்ம அதுக்காகவே வந்து வீடை சுத்தம் பண்ணுறதுக்காகவே நான் வந்து நிறையா பெயிண்டிங் கூட வீடோட டெக்ரேட் பண்ணுறத்துக்காக பெயிண்ட் எல்லாம் வந்து இருக்கு கிளீனிங் ஆக்ட்டிவ் ஆன்ட்டி பெயிண்ட்ஸ் அந்தமாதிரிலாம் நிறைய வந்து இருக்கு அதெலாம் வா வந்து இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா வந்து திருவள்ளுவர் கூட இதை பற்றி நிறைய விஷியங்கள் எல்லாம் சொல்லிருக்கார் தூய்மை என்பது வந்து ஒவ்வொரு எப் ஏ தூய்மையாக இருந்தாலே வந்து நாடு நல்லா வளமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நான் இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறையா வளரும் கண் கன்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா து தூய்மையோடு தான் இருக்கு சரி ஓகே